ஹலோ வணக்கம் டாக்டர் ஆ சார் டாக்டர் ஒரு ஒரு ஒரு வாரமாக தலை சுற்றிக்கிட்டே இருக்குது ரொம்ப வீக்காக இருந்த மாதிரியே இருக்குது ஆ இருக்குது டாக்ட்ரு இப்போதான் செக் பண்ணிணேன் இந்தாங்க ரிப்போர்ட் அப்படியா

ம் இ இருக்கா குறைச்சர்லாமா டாக்டர்

அப்படியா சரி ஓகே டெய்லி மார்னிங் வாக்கிங் போகலாமா இல்லை ஈவினிங்களா ஆ ம்

ஓ ஓகே ஓகே ஓகே டாக்டர் அடுத்து வேறு எதுவும் இப்போ இதிலே சரி பண்ணிடலாங்களா வேறு எதுவும் பண்ணணுமெலாம் அவசியம் இல்லயில்ல ஏன்னால் இது வரைக்கும் எனக்கு டயாபெட்டிக் வந்தது கிடையாது அதுதான் கேட்குறேன்

சரி ஓகே ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் அப்போ நான் இது பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரேன் டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஓகே தேங்க் யூ டாக்டர்